திருப்பூர் மாவட்டத்தில் காய்கறிங்கிறதுக்கு பஞ்சமே இல்லை அதாவது மார்க்கெட்டுக்கு வரது டன் கணக்கில் வந்து சேருது முருங்கைக்கா நல்ல சீசனுக்கு இல்லைன்னாலும் மற்ற நேரங்கள்லையும் கிடைக்கிது கத்தரிக்காயும் கிடைக்கிது மற்றபடி பூராவுமே இந்த பீட்ரூட் கேரட் கேரட் வெளிப்பக்கம் இருந்து வந்தாலும் நல்ல விதமாக இங்கே கிடைக்கிது நமக்கு கிடைக்கிது விவசாய பொருள்கள்ல நெடக்கடல்லையும் கூட இது பண்ணி சாகுபடி பண்ணி விற்பனை பண்ணுறாங்க பேரிச்சம் பழத்துக்கு கூட சிலர் வந்து பயிர் வெதை பதிச்சு நல்ல விதத்தில் சாகுபடி பண்ணி ஒருத்தர் இது பண்ணியிருக்கார் நல்லாயிருக்குது காய்கறிகள்ல எல்லா காய்கறியும் மோசம்னு சொல்லமுடியாது எல்லா காய்கறியுமே திருப்பூர் மாவட்டத்தில் கிடைக்கிது நல்ல விதமான காய்கறிகள் அதனோடைய விலையும் சீப்பாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம காய்கறிகள் பயன்படுத்துறதனால சில நேரம் தேங்கியிருக்க தக்காளி சில நேரத்தில் நல்லா கிடைக்கும் சில நேரத்தில் கிடைக்காது வெல கூடுதலாக கிடைக்கும் கம்மியாக கிடைக்கிறப்பவும் கிடைக்கிது ஜாஸ்தியாக கிடைக்கிறப்போ நம்ம வந்து வாங்கி பயன் பயிர் பயன்படுத்திக்கிறோம்